இந்தியாவில் அலுவல் மொழியாக ஹிந்தியை தான் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ் மொழி மட்டும் நம்ம பேசுகிறோம் அங்கேயும் தமிழ் மொழி தான் கீழே தள்ளி ஹிந்தியை எல்லா இடத்துலையும் புகுத்திட்டு இருக்காங்க பெரிய பெரிய நிறுவனங்களில் கூட ஹிந்தியை தான் பேசணுன்ட்டு கட்டாயப்படுத்துகிற சூழ்நிலை உருவாகியிருக்கு ஆனால் தமிழ் மொழி பின்னுக்கு தள்ளப்படுற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு மற்ற மாநிலத்துக்கு போனால் ஹிந்தி ஹிந்தி தேவைதான் இல்லைனு இல்லைனு சொல்ல முடியாது ஆனால் தமிழகத்துலேயும் தமிழ் மொழியை வந்துட்டு ஒப்பிடும்போது ஹிந்தியை முன்நிறுத்த முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க தமிழ் மொழியை பின்னுக்கு தள்ளிக்கிட்டு இருக்காங்க அது ஈவனாக இருக்கணும் ஹிந்தியும் சரி தமிழும் சரி ஈவனாக ஒப்பிட்டாங்கனால் நல்லாயிருக்கும் எல்லா இடத்திலும் ஹிந்திக்காரங்க தான் அதிகமாக இப்போது வந்து இந்தியாவில் அது வந்து கொஞ்சம் தவிர்க்கணும் ஹிந்தியும் தமிழும் சரிசமமாக இருந்தால்தான் எல்லா தலைமுறைக்கும் சரியாக இருக்கும் அலுவல் மொழி ஹிந்தியாக இருந்தாலும் தமிழ்நாட்டிலையும் அதையே இயக்கறதுக்கு முயற்சி பண்றது வருந்தத்தக்கது